ஹலோ அர்ச்சனா ஹோட்டலா நான் சாந்தா பேசுகிறேன் கீழ்காங்கிருப்பிலேருருந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட ஆனால் நீங்கள் மாற்றி மட்டன் பிரியாணி கொடுத்துட்டீங்க இந்த ஆட்டரை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு பணத்தை ரிட்டன் கொடுத்துருங்க